டிரைவர் முருகருங்களா நான் ஆலங்கொம்புலேருந்து சுரேஷ் பேசுகிறங்க என் தம்பி ராஜு குமாரு ஊட்டியி குன்னூர் பக்கத்தில் ஒட்டியூர் ஒட்டையூருங்குற ஒரு ஊரில் இருக்காருங்க அவரு நோம்பிக்கொசரம் இங்கே போனாரு எத்தனை நோம்பிக்கு அங்கே போயி இப்போது வண்டி திரும்பி வரதுக்கு வண்டி இல்லாமல் அங்கே இருக்காருங்க நீங்கள் போயி கூட்டிகிட்டு வர முடியுங்களா நாளைக்கு எத்தனை மணிக்கு போவீங்க அங்கே எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகுவிங்க சரிங்க சரி கூட்டிகிட்டு வந்துடுங்க மறக்காமல் வரும்போது ப ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி அவுங்களுக்கு கேட்டுட்டு கூட்டிகிட்டு வாங்க கிளம்பும்போது எனக்கு ஃபோன் பண்ணுங்க மேட்டுப்பாளையம் வழியாக வந்துடுங்க வந்து வெளிப்பாளையம் வழியாக வந்துடுங்க டிராஃபிக்காக இருந்துச்சுனால் ஆமாம் மேட்டுப்பாளையத்தில் டிராஃபிக் அதிகமா இருக்குது வெளிப்பாளையம் வழியாவும் எங்கள் ஊரு வர்கிறத்துக்கு ஒரு வழி இருக்குது அப்படியும் வரலாம் ஆ சரிங்க ஃபோன் பண்ணுங்க